நான் வந்து நைட்டில் பேர்ட் வாட்சிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை பட் ஆனால் அது ரொம்ப என்னால் செய்யவே முடில ஸோ வந்து கடைசியாக ஒருக்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஹய்க்கிங் போயிட்டு இருந்தப்போது மார்னிங் பேட்ச் பார்ப்போந்தான் போயிருந்தோம் பட் ஆனால் அங்கே லேட் ஆயிடுச்சு ஸோ வந்து நாங்கள் சேஃப்டிக்கு டெண்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் இருந்ததுனால் அங்கே தங்கியிருந்தோம் ஸோ வந்து அப்போ வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு மீதி யாருக்கும் தெரியாமல் நைட் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் போய் ட்ரீஸில் பார்ப்போம் அப்படினு சொல்லிட்டு ட்ரீஸ்கிட்டலாம் போய் பார்த்தோம் அப்போ வந்து நான் வந்து ஹவுள் பார்த்த அந்த அது வந்து ரொம்ப அழகாக நாங்கள் வந்து பின்னாடி தான் இருந்து பார்த்தோம் டக்குனு அது முக்கால் வாசிக்கு மேலே அது ஹெட்டை திருப்பி பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு அதனால் தான் நான் போட்டோ எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல பேர்ட்ஸு அதாவது வௌவாலு இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து நைட்டு நிறைய இன்செக்ட்ஸு மின்மினிப்பூச்சி இதெல்லாம் பறக்கிறத தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு அதேமாதிரி யாராவது ஏழுச்சிரப் போகிறாங்கனு பயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ணாமல் ஒரு ஆஃப்னவர் டு ஒன்னவர் தான் தேடியிருப்போம் சில பேர்ட்ஸ் கூடு பார்த்தோம் பட் ஆனால் அந்த பேர்ட்ஸ் எங்களுக்கு வந்து கிளியராக தெரியல அது மட்டும் இல்லாம கீழே இந்த கீழேயே வந்து எக்லே பண்ணி குஞ்சி பொரிக்கின்ற பேர்ட்ஸ் அதோடய கூடுங்களையும் பார்த்தோம் இப்போ வந்து க எக்ஸாம்பிள் கவுதாரி இதோடய இதெல்லாம் பார்த்தோம் அது கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு யாராவது ஏன்ச்சிர போகிறாங்க நம்மளை தேடப் போகிறாங்க சொல்லிட்டு சீக்கிரமாக டெண்ட்டுக்கு போயிட்டேன் ஏன்னால் நைட் அது எல்லோரும் தூங்கிறதுக்கே டுவெல் ஆயிடிச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்த்தனால ரொம்ப பயமாக இருந்துச்சி அதேமாதிரி ரொம்ப சுத்தமாக எதுவுமே தெரியல எங்களுக்கு ஒரு டார்ச் தான் எடுத்துகிட்டு போய் இருந்தோம் அதுனால் நாங்கள் சரின்னு வந்துட்டோம் திரும்பி டெண்ட்டுக்கே